கலாச்சாரத்தை எப்படி வந்துட்டு பார்த்துக்கறது பாதுகாத்துக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் அது இருக்கப்படியே நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிணாலே போதும் நம்ம எதையும் மாற்ற வேண்டாம் இப்போது வந்து எங்களோட கல்ச்சரில் வந்து என்ன அப்படின்னா சீலை கட்டணும்ன்னு இருக்குது அந்த மாதிரி சீலை கட்டணும் பொதுவாக பொது காமனாக இருக்க விஷயம் வந்து சீலை கட்டுறது சமையல் முறை நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இப்போது நிறையாவே வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸெல்லாம் வந்துடுச்சு அதெல்லாம் வந்து சாப்பிட்டா நமக்கு நம்ம கல்ச்சரும் போகிற மாதிரி இருக்கும் அது நமக்கு ஹெல்த்துக்கும் ஒத்துக்காது ஸோ நம்ம பாரம்பரியமாக என்ன நம்ம சாப்பிட்டுட்டு வரமோ அதையே இது பண்ணலாம் இட்லி தோசையை கூட வந்து தவிர்த்துவிட்டு நம்ம வேறு ஏதாவது களி உளுந்தங்களி இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணிணா நமக்கு எங்களோட கலாச்சாரத்தை வந்து காப்பாற்றலாம் பாதுகாக்கலாம் இருக்கப்படியே நம்ம வந்து ஃபாலோவ் பண்ணிணா அதை வந்து சீக்கிரத்தில் வந்துட்டு பாதுகாக்கலாம் நம்ம அழிய அழிய விடக்கூடாது அந்த மாதிரி